பின்னல்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஊ ஒரு நூல் அல்லது கம்பிளியிலிருந்து நம்ம நெ பின்னக்கூடிய இழை தான் அது இதுக்கு பெரிய உபகரணங்களோ இதுவோ தேவை கிடையாது இது வந்துட்டு விவசாயம் அல்லது இதெல்லாம் இல்லாதவங்க இந்த பின்னல் தொழிலில் தான் ஆரம்ப காலத்திலேருந்து நல்ல வந்துட்டு இருந்தாங்க அதனால் எனக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது இந்த பின்னல் தொழில் கற்றுக்கணுன்னு சொல்லி நான் வந்து இது ரொம்ப கிராமப்புறங்களில் தான் கிடைக்கிறது சிட்டியில் இதுக்கு கற்றுக்க அவ்வளோவா போதிய இடங்கள் இல்லை பட் இண்ட்டீரியர் கிராமத்தில் இதை போய் நான் கற்றுக்க முயற்சி பண்ணினேன் கொஞ்ச நாளில் இது எனக்கு நல்ல டெவலப்மெண்ட் கொடுத்துது எனக்கு பிடிச்சும் செய்ய கற்றுக்க ஆரம்பித்தேன் அதுக்குப்புறம் அந்த கிராமத்தில் உள்ளவங்கள் இடம் பெயர்ந்ததுனால் இதுக்கு பொதுவாக இது நாடோடி வாழ்க்கை உள்ளவங்கள் மேற்கொள்வாங்க அது தள்ளிப்போனதுனால் எனக்கு இன்னும் என்னாகிடுத்துன்னா அவங்கள்ட்ட தொடர்ந்து என்னால் கற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது